நாமக்கல்னு கோயில்னு பார்த்துட்டீங்கன்னா நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுங்க அங்கே மலக்கோட்டை இருக்குதுங்க அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சி செஞ்ச மலைக்கோட்டை எல்லாம் இருக்குதுங்க அங்கே சுரங்க பாதையும் இருக்குதுங்க மலக்கோட்டையில் நாமக்கல் மலக்கோட்டையில் சுரங்க பாதை இருக்குதுங்க ஆஞ்சநேயர் கோயில்ங்க அங்கே நரசிம்மர் இருக்கிறார் ரொம்ப பிரதி பிரதிஷ் ரொம்ப பேர் போனவர் நரசிம்மர் அந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில்லிங்க அப்புறம் அங்கே அதுக்கு பக்கத்தில் கொல்லிமலை இருக்குதுங்க நாமக்கல்லில் கொல்லிமலையில் வந்து எட்டுக்கை அம்மன் இருக்காங்க நாமக்கல் மாவட்டத்திலையே கொல்லிமலையில் வந்து அது அங்கே உள்ளது மூலிகை பொருள்களெலாம் நிறையா இருக்குதுங்க அங்கே ஒரு மேலே ஒரு சிவன் சிவன் கோயில் இருக்குதுங்க நாமக்கல் கொல்லிமலையில் பிரதிசி பிரதிஷ்ட்டி பெற்ற ஒரு சிவன் நல்லா செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அங்கெல்லாம் அந்த நீர் வீழ்ச்சியில் எல்லாம் போய் குளிச்சுட்டு வந்தால் சூப்பராக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் கூட அதில் போயிடுங்க அப்புறம் அங்கே நிறையா மூலிகை பொருட்கள் அந்த எப்படி இந்த நிறைய உணவு உணவு பொருள்கள் பேரிச்சம்பழம் மிளகு மிளகு தான் அது அங்கே நிறைய ஃபேமஸுங்க பலாப்பழம் அப்புறம் நிறையா நிறை நிறையா அங்கே இருக்குதுங்க அப்புறம் மறுபடி அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் போனது வந்து நாமக்கல் டிஸ்டிக்லயே மெயின் முட்டை தாங்க நிறையா நெறையா நாமக்கல் பேர் போனதே முட்டை தாங்க நாமக்கல் மாவட்டத்தில் கல்வி விவசாயம் எல்லாமே நாமக்கல் மாவட்டத்தில் ரொம்ப பேர் போனது இந்த நாமக்கல் மாவட்டம்தாங்க